ஹலோ சார் ஓலா ஏஜென்சியா சார் சார் ஆக்சுலி நான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரிஜிஸ்ட்ல புக் பண்ணியிருந்தேன் சார் திருப்பதி போகிறதுக்காக ஸோ அன்பார்ச்சுனேட்டாக என்னால் போக முடியலை அப்போது ஏன்னா ஊரில் ஒரு சின்ன ரிலேட்டிவ் உடம்பு சரியாக இன்ஸிடெண்ட் நடந்ததுனால் ஸோ ரத்துப் பண்ண வேண்டியதாக இருந்துத சார் நான் வேறே ஒரு டேட்டு மாற்றி வச்சுருக்கேன் கண்டிப்பாக உங்கள் ஏஜென்சி தான் சார் போவேன் இப்போது எனக்கு ஒரு எமர்ஜென்சியாக நான் புக் பண்ண பேமெண்ட் எனக்கு கொஞ்சம் திருப்பிக் கொடுக்குறதுக்காக நான் ரெக்கொஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் சார்